எனக்கு வந்து பென்சில் வகையான வண்ணம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன் பிடிக்கும்னா அதுவந்து ஏதாச்சி படம் வரைஞ்சி அதுக்கு கலர் கொடுத்து எதுனா ஒரு கலரை மாற்றி கொடுத்துட்டு இருந்தோம்னால் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இரேசர்ஸ் இருக்குது அந்த இரேசரை பயன்படுத்தி அதை அழிச்சிகிட்டு நமக்கு தேவையான கலரை வந்து பயன்படுத்துனோம்னால் அதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனான அப்படியே ரொம்ப சூப்பராக கலர் கொடுத்தோம்னா அதைவந்து நல்ல படமாக காமிக்கலாம் அதனால எனக்கு வந்து பென்சில் வகையான வண்ணங்கள்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாட்டர் பெயிண்ட்டு ஆயில் வண்ணங்கள் இதெல்லாம் வந்து ஒரு டைம் பண்ணிட்டோம்னால் அந்த பண்ண படம் எதுனால் ஒரு இடத்துல மிஸ்டேக் தப்பு வந்துருச்சின்னால் அதைவந்து இந்தமாதிரி பென்சில் மா பென்சில்ல வரைந்து இரேசரில் அழிக்கிறமாதிரி இந்த வாட்டர் பெயிண்ட்டு ஆயில் வண்ணங்களை வந்து மாற்ற முடியாது அதனால் எனக்கு வந்து பென்சில் வகையான வண்ணங்கள்தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் பென்சில் வகையான வண்ணங்களை வந்து ரொம்ப லைட்டாக பண்ணோம்னால் அந்த வண்ணங்களுக்கேற்ற மாதிரி அந்த கலருஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பென்சில்ல வரைகிற ட்ராயிங்கும் பென்சில்ல கொடுக்குற கலரும் மாதிரி எந்த கலருமே வராது இதுதான் இதனாலதான் எனக்கு வந்து பென்சில்ல வர வரைகிற கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்